வழக்கறிஞர் காவல்துறை பஞ்சாயத்து தாலுக்கா மற்றபடி இந்த நிர்வாகங்களில் இருக்கின்ற எல்லா இடத்தையும் நாங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்குது அவசியம் இருக்கும் போது நாங்கள் அவங்கள அணுகி எங்களுடைய தேவைகளையெல்லாம் செய்து கொடுங்கள்னு கேட்போம் பொதுவாக எல்லாருமே வந்து சட்டத்தை படிச்சவங்க சட்டப் பிரகாரம் செயல்படுவாங்கள் ஏதாவது சில ஒன்று ரெண்டு குறைகள் இருந்தால் அது என்ன காரணத்தாலே வருதுன்னு நம்மால் தெரிஞ்சுக்க முடியலை கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்கு ஒரு தடவ ரெண்டு தடவ நடந்தோம்னா சரியாவுங்க வராரே கேட்குறாரே இதுக்கு மேலே செய்ய நம்ம லேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சு கொடுத்துருவாங்க இல்லைன்னா ஏன் சார் என்ன விஷயம் எங்கே யாரை பார்க்கணும் நான்னு கேட்டால் அதலாம் ஒன்றும் இல்லை சார் முடிச்சு கொடுத்துர்லான்னு சொல்லுவாங்கள் இதில் ஊழலுங்கிறதுலே என்னுக்கிட்டே யாரும் காசு கேட்கறது கிடையாது எனக்கு நான் ஊழலுக்கு அப்பாற்பட்டவன் நானும் வந்து அரசுத் துறையில் வேலை செஞ்சிருக்குகிறேன் நான் காசு வாங்கி தான் வேலை செய்யணுன்னு அவசியம் இல்லை செய்யக்கூடாதுங்கறது தெரியும் அதனால் எந்த அலுவலகத்துல நாங்க போனாலும் உண்மைய பேசுவோம் இதா சார் செய்யணும் எப்போ செய்வீங்கள் நாங்கள் கொடுத்த எங்கள் கோரிக்கைகளில் ஏதாவது குற இருந்தால் சொல்லுங்கள் நிவர்த்தி செய்து கொடுக்குறேன் அப்டின்னு சொல்லுவேன் இல்ல சார் சார் நாங்க பாத்துட்டோம் படிச்சி குடுத்துட்றோம் சொன்னா அப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துல செய்ங்கன்னு சொன்னா செய்வாங்க வர முடியிலன்னா அவுங்களுக்கு எதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால வர கூட இருக்க வராம கூட இருப்பாங்க நேரா போய் பாத்து சீக்கிரமா அத முடிச்சி குடுங்கன்னு சொல்லலாம் அத முடிச்சிட்னா வேற ஒன்னும் இத ஒரு பெரிய இஷ்யூவா நானும் எடுத்துக்கலை எடுக்கவும் கூடாது